செப்பல் கடையா சார் செப்பல்லாம் இருக்கா சார் ப்ராண்ட் எது சார் என்ன என்ன கம்பெனி இருக்குது சார் சரிங்க எனக்கு வந்து விகேசியே கொடுங்க சார் அப்புறம் சாஃப்ட்டாக ப்ள செப்பல் வந்து எங்கள் அம்மாவுக்கு வேணும் சார் டாட்டா இருக்கா சார் சைஸ் வந்து ஆறு சார் கால் வலிக்காம இருக்குமா சார் மா அப்படியா ம் ம் சரிங்க சார் எவ்வளோ சார் நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாயா சார் கொடுங்க சார் அப்புறம் தம்பிக்கு செப்பல் வேணும் சார் அது குழந்த நாலு வயது அதுக்கு என்ன கம்பெனி இருக்குது சார் விகேசியே கொடுத்துருங்க சார் சரிங்க சார் அப்புறம் ஒன்று வந்து பாப்பாவுக்கும் செப்பல் வேணும் சார் லைட் எரியிற மாரி வேணும் சார் குழந்தைக்கு வந்து ஆ ஒரு வயது பாப்பா சத்தமும் வரணும் லைட்டும் எரியணும் சார் இரநூத்தி அறுபது ரூபாயா சார் சரிங்க சார் எனக்கும் வேணும் சார் எனக்கு வந்து சைஸ் ஆறு சார் எனக்கு எனக்கும் விகேசி இதே கொடுத்துருங்க சார் எனக்கும் ஆறு தான் சார் சைஸ் சரிங்க சார் போதும் சார் கம்மி பண்ணுங்கள் சார் எனக்கு செப்பல் எவ்வளோ சார் ஆயிரத்தி நானூத்தம்பது ரூபா சார் சரி கம்மி பண்ணுங்கள் சார் ஆயிரத்தி இரநூறுவா வாங்கிக்கோங்க சார் சரிங்க இல்லை சார் கம்மி பண்ணுங்கள் சார்

சரிங்க சார் ஓகே சார் வச்சிடுறேன் சார் நாளைக்கு வரேன் சார் ஓகே சார் ம் ஓகே